நம்மளுடைய கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா முக்கிய தொழில் பார்த்ன்னா இந்த நெசவு தொழில் சொல்லுவாங்கள் தச்சு வேலை சொல்லுவாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த விவசாயம் நிறைய தொழில் இருக்குது நிறைய தொழில் வந்து இப்போ இருக்குதான்னு கேட்டால் எல்லாமே வந்து அழிஞ்சுன்னு வருதுன்னுதா சொல்லெலாம் ஏன்னால் அதுக்கேற்ற வசதி வந்து எதுவுமே இல்லை அந்த காலத்தில் செஞ்ச அளவுக்கு வந்து யார் வந்து உழைப்பு அந்த காலத்தில் வந்து நிறைய உழைப்பு போட்டாங்க எந்த உழைப்புமே இப்போது வந்து வரதுல்லனுதா சொல்லெலாம் ஏன்னால் நிறைய வந்து மெஷின் வந்துருச்சு மிஷின் வந்து மக்களை வந்து சோம்பேறி ஆக்கிடுச்சுன்னுதா சொல்லலால் அந்த காலத்து தொழில் வந்து ஏதோ இன்னும் ரெண்டு பேர் ஒன்று ரெண்டு பேர் தான் அதை வந்து நம்ம விட்டுற கூடாது நம்ம பாரம்பரியமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து எல்லாத் தொழிலும் வந்து கஷ்டம் இருக்குதான் இருந்தாலும் இப்போ இந்த மிஷின் எப்போது வர ஆரம்பிச்சிச்சோ அதிலேருந்து வந்து மக்கள் வந்து அதிகமாக உழைக்கிறததை வந்து விரும்பலை மிஷின் இதுவாக போட்டுட்டாங்க அதுக்கேற்ற ஊதியமும் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படி சொல்லிட்டு கொஞ்சோம் கொஞ்சமாக வந்து குறைச்சுக்கிட்டேதா வராங்க கிராமத்துலேன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சோ இருந்துனுந்தான் இருக்குது அதெல்லாம் நகரத்தில் வந்து முக்கியமாகவே இல்லைன்னுதா சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வந்து விவசாயம் விவசாயம் பார்த்தீங்கன்னாவே விவசாயம் பற்றி பேசணும்னா ரொம்பவே நிறைய பேசலாம் இந்த விவசாயத்தில் வந்து எத்தனையோ எத்தனையோ முறை இருக்குது வருஷத்துக்கு வந்து நாலு முறை பயிர் செய்கிறவங்களும் இருக்காங்களா மூணு முறை பயிர் செய்கிறவங்க இருக்காங்கள் ஒரு சிலவங்கள் வந்து இந்த மழையை நம்பி இருப்பாங்க அவங்களால் வந்து முழு நேரமும் வந்து பயிர் செய்ய முடியாது இதுவே அவன் கிட்டே கிணறு அந்த வாய்க்கால் பாசனம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து மூன்று வேலை பயிர் மூன்று முறை வருடத்திற்கு மூன்று முறை பயிர் செஞ்சு அதனால் வந்து நல்ல லாபம் ஈட்றாங்க ஆனால் ஒரு சிலவங்க வந்து இன்னுமே வந்து அத விவசாயிகள் வந்து நஷ்டத்துக்கு போகிற மாதிரி தான் இன்னும் பண்ணுறாங்களே அதில் வந்து ஒரு சரியான வில கொடுத்து வாங்க மாட்டுறாங்க அதனால் விவசாயிகள் வந்து ரொம்பவே கஷ்டப்படுகிறாங்க விவசாயம் தொழிலே இன்னும் நம்ம செய்யனுமா அப்படின்னு யோசிக்கின்ற அளவுக்கு வந்து அவங்களை வந்து கொண்டு வராங்க விவசாயதுலே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்ட்டாக வந்து சொட்டு நீர் பாசனம் அதெலாம் வந்து நிறைய வருது ஏன்னால் இப்போ வந்து நல்லா வந்து மக்களுக்கு உணவு தரனும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீரை காய்கறி அதெல்லாம் வந்து ரொம்பவே இந்த டெக்னாலஜி இதுவாக இது பண்ணுறாங்க அது வந்து ஒரு சிலது வந்து நோயை கொண்டு வந்தாலும் இதனால் கிராமத்து சைடுலாம் இன்னும் வந்து நல்லாவே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நெசவுத் தொழில் அதெல்லாம் வந்து முக்கியமாகவே மறைஞ்சிருச்சுன்னுதா சொல்லலாம் ம மறைஞ்சிருச்சுன்றதோடே நிறைய வந்து வெளியேலேந்து வரதால் ஃபாரின்லேந்து வரதால் வந்து எல்லாமே வந்து மறைஞ்சிருச்சுன்னுதா சொல்லலாம் நெக்ஸ்ட் இந்த மண்பாண்டம் செய்கிறவங்க மண்பாண்டம் செய்கிறவங்க வந்து எங்கேயோ ஒரு சில இடங்களில் மட்டுந்தான் இருக்கிறாங்க ரொம்ப நிறைய பேரும் இல்லை அதுவுமே எல்லாமே மிஷன் தான் இப்போ மிஷன் கட்டிங் அப்படி தான் வருது இந்த தொழில்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சால் இன்னும் வந்து வளர்க்கணும் அதை வந்து வந்து அழிய விட்டுர கூடாது அதே மாதிரி இந்த தொழிலில் வந்து எல்லோருமே வந்து வெளியேதா போகிறாங்க இது வந்து இன்ட்ரஸ்ட்டாக செய்யணுன்னு வர மாட்டுறாங்க ஏன்னிங்கனா அதனுடைய அதனுடைய மூலதனம் வந்து நிறைய போட வேண்டியதான் இருந்தது அதுக்கேற்ற கூலி வந்து கூலி உழைப்பு வேஸ்டாக போது அதுக்கேற்ற வருமானம் வந்து அவங்களுக்கு கிடைக்க மாட்டுதுன்னுதான் சொல்லலாம்